நான் சமையல் நிகழ்ச்சிலல்லாம் கலந்துக்கிட்டது கிடையாது யூடியூப்லையும் எதுவும் சமையல் குக் பண்ணுற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் சமைப்பேன் இன்வால்மென்டாக நல்லா சமைக்கணும்னு சமைப்பேன் சமைத்தாலும் நல்லா இருக்கும் ஆனால் யூடியூப் பார்த்துதான் சமைப்பேன் யூடியூப் பார்த்து சமைப்பேன் எதுக்காக நான் அதிகமாக சமைக்க ஆரம்பிப்பேன் சமைச்சிருக்கன்னா யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சமைச்சால் பிடிக்கும் என்னென்ன சாப்பிடுவாங்க இந்த பொருள் சமைச்சா நல்லா இருக்குமா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும் ட்ரிங்ஸ் பிடிக்கும் அப்படினு எல்லாமே யூடியூப் பார்த்து டிஃப்ரெண்டாக செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களும் வந்து சாப்பிடுட்டு நல்லா இருக்குது அப்படினு சொல்லுவாங்க அதுக்காக யூடியூப் அதிகமாக சர்ச் பண்ணி சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பேன்